ஆ ஹலோ ஆ இருக்குது உங்களுக்கு எவ்வளவுலாட் வேணும் பட்டர் ஸ்காட்ச் இருக்குது வெண்ணிலா இருக்குது சாக்லேட்டிருக்கு நீங்கள் ஆ வேற பட்டர் ஸ்காட்ச் கூட சில சம்திங் நிறைய நட்ஸ்லாம் போட்டு நிறைய பண்ணியிருக்கோம் அது ஒரு ஃப்ளேவர் வேறமாதிரி டிஃப்ரண்டாக இருக்கும் அப்புறம் வெண்ணிலாவும் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டிருக்கோம் அந்த டேஸ்ட்டு இருக்கும் வெண்ணிலா டேஸ்ட்டு ஆனால் கலர்ஸ் நிறைய வ வந்திருக்கு அது ஓகேங்களா உங்களுக்கு ஆ ஓகே பண்ணலாமே உங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணணும் எங்கே அட்ரஸ் என்ன ஃபங்க்ஷனுக்கு மேம் இது ஆ ஓகே ஆ ஓகே பண்ணலாம் மேம் உங்களுக்கு என்ன ப்ளேவர் எப் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ கஸ்டமர் கேட்குற மாதிரிதான் நாங்கள் பண்ணுறோம்

ஆ ஓகே ஆனால் டெலிவரி சார்ஜ் உண்டு மேம் இதுக்கு எங்கே போனாலும் இது நாங்கள் டெலிவரி சார்ஜ் எடுப்போம் ஓகேங்களா ஆ ஆ ஓகே மேம் இது எப்படி உங்களுக்கு எம்எல் சின்ன கப்பில் எம்எல் கணக்கில் வேணுமா இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பாக்ஸ்ஸு அந்தமாதிரி டைப்ல வேணுமா ஓ அந்தமாதிரி ஓகேங்களா சரிங்க ஓகே மேடம் ஆ ஓகே ஆ ஓகே மேம் உங்கள் அட்ரஸ் எனக்கு லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க ஆ என்ன நீங்கள் வந்து என்ன ஃப்ளேவர் இப்போ சொல்லியிருக்கீங்களோ அப்போ எனக்கு அதை ஒரு வாட்ஸ்அப்ல போடுங்கள் நான் அதுக்கு ஏற்றமாரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேங்களா ம் ஆ அதெல்லாம் கஸ்டமர்க்கு ஏற்றமாரி நாங்கள் நீட்டாகதான் பண்ணுவோம் ஆ எல்லாமே கொ எல்லாமே கொடுப்போம் ஸ்பூன் டிஷ்யூ எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு ஆ ஓ ஓகே மேம்